தற்போது வீடு கார் கல்வி வணிகம் விவசாயம் இது பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வீடு அப்படிங்கறது ஒரு லோன் போட்டுதான் கட்டினோம் ஸோ கவர்மென்ட் பேங்க் அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மாலிட்டீஸ் ப்ரொசீஜர் அது சம்மந்தமாக எங்களாலே அலையறதுக்கு முடியலை ஸோ நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னால் ஒரு தனியார் ஃபைனான்ஸ் அப்படிங்கறதுக்கு அவங்கள்ட்ட கேட்கும்போது ஓகே அப்படின்னு சொன்னாங்க அப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் எங்களுக்கு பேங்குக்கு போக வரத்துக்கு கூட நேரம் கிடையாது அதனால் அவங்க நேராக வந்து பார்த்துட்டு இந்த இடம் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு உண்டான கட்டின வீடு அப்படியே ஸோ அதுக்கு உண்டான செட்டில்மென்ட் அப்படிங்கறது என்னென்ன ஃபார்மாலிட்டீஸ் அப்படிங்கறது சொன்னாங்க ஸோ அது ஒன் வீக் டென் டேஸில் அது எல்லாமே நாங்கள் ப்ரொட்யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் ஸோ ப்ரொட்யூஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ஃபிஃப்டின் டேஸ் அவங்க ஆடர் வாங்கி ஸோ முடிஞ்சிருச்சு ஸோ எங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சது அப்படிங்கறது நிறைய பேர்த்துக்கு பலவித காரணங்களால் தடைப்பட்டுக்கிட்டு தான் வந்திருக்குது ஸோ இதே இது வந்து இன்ட்ரஸ்ட் கம்மி அப்படிங்கும்போது நாங்கள் டைரக்டாக பேங்குக்கு போயிருந்தோம்ன்னால் கம்மிதான் ஆனால் எங்களுக்கு உடனடியாக வேலை ஆகணும் அதேப்போல அவங்க வந்து நிறைய ஃபார்மாலிட்டீஸ் இருக்குது நம்ம வந்து சேலரி பீப்பிள் கிடையாது அப்படிங்கற பட்சத்தில் ஸோ அதில் ஃபார்மாலிட்டீஸ் நிறைய இருக்குது ஸோ அதனாலே தனியாரோடைய அந்த பேங்குக்கு போனதினால ஈஸியாக அவங்க முடிச்சு கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்கு உண்டான செட்டில்மென்ட் அப்படிங்கறது வாங்குறவங்களுக்கே அவங்க செக் கொடுத்துட்டாங்க அதனாலே அது ஒன்றும் பிரச்சினையாக இருக்கிறது இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா தனிநபர் கடன் அப்படிங்கறது நாங்கள் வாங்கியிருக்கிறோம் ஃபர்ஸ்ட் டைம் வாங்க போகும் போது ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்குறது இருக்குது ஸோ பேங்கில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தரேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கும் ப்ரொசீஜர் நிறைய இருக்குது ஸோ ஃபினான்சியல் அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட்டு பாதி வாங்கிக்கங்க மீதி அப்படிங்கும்போது நீங்கள் எவ்வளோ கேட்கறீங்களோ அதில் பாதி வாங்கிக்கோங்க மீதி அடுத்த தடவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி சொல்லும்போது அதை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த தடவை ஸோ அதிகமாகவே நம்ம வாங்கிட்டோம் அந்த இது ஃபஸ்ட்டு செகென்ட் தேர்ட் டைம் அந்த லோன் போயிட்டிருக்குது ஸோ ஆரம்ப கட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஒரு சில பிரச்சினைகள் இருந்தாலும் எங்களுக்கு சுமுகமாக போயிடுச்சு அடுத்தடுத்த உள்ள அந்த லோன் எல்லாமே வந்து ஈஸியாக வாங்கிட்டோம் இன்னும் வன் வட்டி கம்மியாக வாங்கணும் அப்படிங்கற பட்சத்தில் பேங்கிங் செக்டாருக்கு நாங்கள் போகணும் அப்படின்னா ஸோ அவங்க சொல்லுற அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிணா ஈஸியாக பண்ண முடியும் ஸோ வட்டியும் நமக்கு கம்மியாக இருக்கும் நமக்கு கொஞ்சம் பணம் மிச்சமாகும் அவ்வளோதான் இதுதான் உள்ளது